சமைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த அரிசிம் பருப்பு சாதம் சமைக்கிறதுனா எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சமைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி பருப்பு இஞ்சி பூண்டு அதுக்கு தேவையான சோம்பு சீரகம் பட்ட கிராமு எண்ணெய் இப்படி எல்லாம் எடுத்து வச்சு தாளிச்சிவிடணும் அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு பற்ற வச்சோம்னா கேஸ் வேஸ்ட்டாகும் ஸோ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சோம்னா நமக்கு கேஸும் வேஸ்ட் ஆகாது டைமிங்கும் வேஸ்ட் ஆகாது